ஃபஸ்ட்டு பீப்புல்லாம் சைக்கிள் மாட்டுவண்டி அதெல்லாம் யூஸ் பண்ணதால் ஏர் பொல்யூஷன் அப்படிலா ஒன்றுமே இல்லை இப்போது நம்ம நிறையா வெஹிகிள்லாம் யூஸ் பண்ணுறோம் ஆயில் பெட்ரோல் டீசல் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதால ஏர் பொல்யூஷன் வருது ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கறதுனால பீப்புலுக்கும் அஃபெக்ட் ஆகுது ஃபஸ்ட்டு பீப்புலாம் அக்ரிகல்ச்சரே நம்பி இருந்தாங்க அப்போது வாட்டர் பொல்யூஷன்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ எல்லாம் டெவெலப் ஆகி ஃபேக்ட்ரிலாம் ஓப்பன் பண்ணதால் ஃபேக்ட்ரி இருந்து வர கெமிக்கல் வேஸ்ட்டுலாம் வாட்டரில் கலந்து வாட்டர் பொல்யூஷன் வருது இப்போ அந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சர் அதிகமாக பண்ண முடியல இப்போ பிபுல்லாம் நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க அதை ரீசைக்கிள் பண்ணாமல் லேண்டில் போடுறாங்க அதனால் பிளாஸ்டிக்லாம் மக்காம லேண்டுக்கு சேருதோ தருது அதனால் லேண்டு பொல்யூஷன் வருது இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கவர்மெண்ட் ஆக்ஷ்ன் எடுத்தால் நல்லா இருக்கும்